விவசாயிங்களோடய பிரச்சனை என்னென்னா இப்போது கிராமத்தில் இருக்கிற விவசாயிங்களெலாம் ஒரு சிலர் வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சிருப்பாங்க ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்குறது தெரியும் ஒரு சிலர் வந்து அவ்வளோக்கலாம் படிச்சுருக்க மாட்டாங்க அதனால ஒரு சிலருக்கு வந்து தெரியாது ஸோ இது மோஸ்ட்லீ எதனால் வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்னா க்ளைமேட் சேஞ்சுனால இது வந்து பிரச்சனை ஆகும் ஸோ க்ளைமேட் சேஞ்ச்னால விவசாயங்களை விவசாயம் பண்ணுறாங்கள்ல விவசாயம் பண்ணும்போது நெல்லோ இல்லை வேறு ஏதாவது விவசாயம் பண்ணும்போது அதில் வந்து க்ளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால மே பி பூச்சிங்கள் இல்லைன்னா வேறு ஏதாவது பூச்சி புழு இந்த மாதிரி எல்லாம் அதில் வந்து இருக்கும் ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளமாகவே இருக்கும் அப்புறோம் இந்த க்ளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால வந்து வெயில் மழை இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இதெல்லாம் சேஞ்ச் ஆகிறனால அறுவடை பண்ணிண பயிரோ இல்லை நெல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அதில் வந்து என்ன ஆகுதுன்னால் ஒரு சில இது வராமலே போய்டும் ஒரு சில இது ஒரு சிலதுதான் வரும் ஒரு சில இது வராமல் போய்டும் ஸோ இந்தமாதிரி க்ளைமேட் சேஞ்ச் ஆகிறனால மோஸ்ட்லீ விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ விவசாயிகளுக்கு இதுதான் பிரச்சனையாக இருக்கும்